எங்கள் வீட்டில் செடிக்கு வந்து நாங்கள் எப்பவுமே தண்ணி விடுவோம் டெய்லி காலையில் நாங்கள் எப்படி பராமரிக்கிறோம் எப்படி எந்தெந்த செடி வச்சுருக்கோம் என்னென்ன எதனால் பூச்சி பாதித்திருக்கா இல்லை எதனா வேறே ஏதாவது இது ஒடைஞ்சிருக்கா வேறே ஏதாவது வேறே எதனா எலி அந்த மாதிரி எதனா வந்து கடித்திருக்கா அப்படினு டெயிலி செக் பண்றது அப்புறம் அதுக்கு வந்து தண்ணி விட்றோம் அதுக்கப்புறம் வந்து இந்தெந்த எந்தெந்த சீசனுக்கு எந்த மாதிரி செ செடி வருன்னு பார்த்து வைப்போம் அப்றம் டெய்லி நாங்கள் வீட்டில் அடுப்பெரிக்கிறனால் சாம்பல் போடுவோம் வேறே எதுனா அது மேல் இந்த எலை மேலேல்லாம் எதனா பூச்சி இருக்கா அப்படினு சொல்லிவிட்டு டெய்லியுமே செக் பண்ணிகிட்டுருப்போம் அப்புறம் என்ன சீசனுக்காக நம்ம எந்த இதில் நம்ம இப்போ காய்கறி சீசன் வருதுன்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு காய்கறி வரும் போது அந்த சீசனுக்கு கரெக்டாக அந்த விதைய போட்டு நாங்கள் எடுப்போம் அதே மாதிரிதான் ஒவ்வொன்றா நாங்கள் பா பார்த்து பார்த்து செஞ்சு அந்த எந்த எந்த சீசனுக்கு இந்த காய் கிடைக்குன்னா அந்த மாதிரி நாங்கள் செய்வோம் அதுக்கு வந்து நாங்கள் டெய்லி அடுப்பெரிக்கறதுனால் அந்த சாம்பல் போடுவோம் அப்புறம் உரம் பார்த்து கரெக்டாக வைப்போம் முதல்ல வந்து தென்னை மரம் இருந்தது எங்கள் வீட்டில் அதுக்கும் வந்து நாங்கள் நிறைய இது அப்பப்போ அந்த கிள வெட்டுறது அந்த ஓலையெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக இது பண்றது அந்த மாதிரி நாங்கள் பராமரித்துட்டு இருந்தோம்